ஹலோ ஹலோ நாங்கள் வேளாங்கண்ணி பப்ளிக் ஸ்கூலிலேருந்து கால் பண்ணுறோங்க ரியாஸ்ரீயோடய அப்பாவா உங்கள் பொண்ணு இங்கே ஸ்கூலில் கன்டெக்ட் பண்ண சிங்கிங் ப்ரோக்ராமில் நல்லா பாடினாங்க அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தாங்க இப்போ வந்து ஆ எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவள் நல்லா நல்லா பாட்டு பாடுகிறா அதுக்காக இப்போது தமிழ்நாடு இதில் இருந்து ஸ்டேட் இதில் ஒரு காம்ப்படீஷன் நடக்குது அதுக்காக உங்கள் பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும் அது ஸ்கூல் சார்பாக கூட்டு போக முடியாது நீங்கள் தான் கூட்டு போய் ஆகணும் உங்களால் கூட்டு போக முடியுங்களா சென்னையில் இப்போ நடக்குதுங்க இல்லை அது வந்து இன்னும் எந்த இடம்ன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணலை அவங்க ஃபஸ்ட்டு எல்லா ஸ்கூல்லேருந்தும் கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸோடய இது பே பேரண்ட்ஸு அனுப்புகிறாங்களா என்னென்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்தில் தான் கன்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஒன் மந்த் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் உங்கள் பொண்ணை இன்னும் கொஞ்சம் நல்லா டிரெயின் பண்ணி இது பண்ணிங்கன்னால் உங்கள் பொண்ணு ஃபஸ்ட் ப்ரைஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதுக்காக உங்களுக்கு இப்போவே இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸில் முடிஞ்சுரும் உங்களுக்கு அது அது எல்லாமே குவார்டினேட் பண்ணுறவங்க அந்த ஃபங்க்ஷனை குவார்டினேட் பண்ணுறவங்க அதெல்லாம் ஏற்றுப்பாங்க உங்களுக்கு தங்குகறதுலேருந்து நீங்கள் எத்தட எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கு தங்குகறதுக்கு சாப்பிறத்துக்கு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க

ஆ ஓகேங்க உங்களுக்கு ஒன் மந்த்து டைம் இருக்குதுங்க அதுக்குள்ளே ஆ சொல்லுங்க ஓகேங்க ஓகேங்க உங்களுக்கு நாங்கள் கொ ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக கொடுத்துட்டே இருப்போம் இப்போ வந்து உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் ட்ரெயினிங் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் முன்னாடியே சொல்கிறோம் ஓகேங்களா

ஓகேங்க தேங்க் யூங்க